நான் கடந்தமுறை பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுத்து எங்களுடைய பஞ்சாயத்தில் நல்ல சீரும் சிறப்புமாக செயல்பட்டேன் எங்கள் பஞ்சாயத்தை வந்துவிட்டு டவுனுக்கு ஈக்குவலாக நான் வந்து தரம் உயர்த்தி நல்ல அருமையான சாலை வசதிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் தெருவிளக்குகள் குடிநீர் போன்ற வசதிகள் மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்தேன் என்னுடைய பஞ்சாயத்து வந்து மிக சிறப்பான பஞ்சாயத்தாக இருக்கிறது இந்த பஞ்சாயத்தில் ஏறக்குறைய பத்தாயிரம் வீடுகளுக்கு மேல் இருக்கிறது இங்கே என்னுடைய முதற் பணி வந்து தினமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் செல்கிறதா என்று பார்ப்பேன் குடிநீர் வசதி மற்றும் சாக்கடை வசதி ரோடு வசதி தெரு விளக்குகள் அப்புறம் நான் என்னுடைய பிரதான தொழிலாக என்னுடைய முக்கிய கடமையாக நான் செய்து வந்தேன்